ஆ சொல்லுங்க ஆமாம் சொல்லுங்க மேடம் ஆ சரிங்க மேடம் ஆ பண்ணி கொடுத்துர்லாம் மேடம் நல்லாவே ஆ சரிங்க மேடம் ஒ ஒன்றும் இல்லை மேடம் மேடைக்கு வரைக்கும் பண்ணுறதா இருந்தால் அதாவது அவங்க கல்யாணம் கல்யாணம் ஆகப் போகிறவங்களுக்கு பேக் சைடு உங் நீங்கள் என்ன டிசைன் கேட்குறீங்களோ அதை பொறுத்து ஒரு அமௌண்ட் வரும் ஸ்டார்ட்டிங் ரேட் வந்து ட்வெண்ட்டி தௌசண்ட் மேடம் ஆ நீங்கள் இன்னும் க்ராண்டாக வேணும் அப்படின்னா அதுக்கு மேற்கொண்டு ஃபார்ட்டி தௌசண்ட் அவங்கவுங்க ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி தருவோம் மேடம் உங்களால் எவ்வளோ பண்ண முடியும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அழகாக மாடலாக பண்ணிக் கொடுத்துர்றோம் மேடம் புரியல மேடம் ஆ ஓகே ஓகே பண்ணி விட்டுறலாம்மேடம் க்ராண்டாக முன்னாடியும் அழகாக அவங்களுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி அழகாக வ நான் இயற்கையான நம்ம ஃப்ளவர்ஸ் வச்சு பண்ணிக் கொடுத்துர்றோம் அது ஒன்றும் பிரச்சின இல்லை மேடம் உங்கள் குட் நேம் தெரிஞ்சிக்கலாமா மேடம் ஆ ஓகே மேடம் இது தான் என் நம்பரு நீங்கள் கூப்பிடுங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ வாசல்லேயும் பண்ணணுன்னாலும் பண்ணிக் கொடுத்துர்றோம் மேடம் இப்போ நம்ம எண்ட்ரென்ஸ்ஸு எண்ட்ரி ஆகிறோம் இல்லையா அங்கே அவங்களுக்கு டெக்ரேஷன் வேணும்னாலும் பண்ணித் தரோம் இல்லை இதுவே எங்களுக்கு போதும்னாலும் நாங்கள் அதையும் பண்ணி உங்கள் பட்ஜெட் பொறுத்து தான் மேடம் ஆ இ அந் அந்த ஆப்ஷனும் இருக்குது மேடம் அந்த பேக்கேஜ்ஜும் இருக்குது அதுக்கு ஒரு ரேட் ஆகும் இல்லை எனக்கு இதுவே போதும்னாலும் ஓகே இதுக்கேற்ற மாதிரியே நாங்கள் பண்ணி இது ம் அது மட்டும் கொஞ்சம் கம்மி பேக்கேஜ்லேயும் இருக்குது மேடம் ஏன்னா நம்ம கஸ்டமர் வ திரும்ப வரணும் அப்படின்றதுனால நாங்கள் அது மட்டும் அவங்களோட சாட்டிஸ்ஃபேஷனுக்காக கம்மி ரேட்டில் பண்ணித்தரோம் அது வந்து ஸ்டார்ட்டிங் வந்து ஃபைவ் தௌசண்ட்லேருந்தே இருக்குது மேடம் எண்ட்ரென்ஸ்ஸுன்னும் போது மட்டும் அந்த ரிசப்ஷன் மாதிரி இருக்கும் இல்லையா முன்னாடி அங்கே ஆ ஓகே ஓகே மேடம்